இப்போ நான் எழுத சா நான் இப்போ வந்து டெய்லி நடக்கிறத வந்துட்டு ஒரு நோ புத்தகத்தில் எழுதுவேன் அது எப்படி எங்கே எனக்கு வந்துச்சு அப்படின்னா என்னோட அண்ணனை பார்த்து என் அண்ணனை எங்கள் அண்ணன் வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு புத்தகம் நிறையா படிப்பான் அவனுக்கு படிக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அவன் படிப்பான் எனக்கு அது கேட்கறது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி டெய்லியும் நடக்கிறத வந்துட்டு தினந்தோறும் நடக்கிறத வந்துட்டு நான் வந்துட்டு எங்கேயாவது குறிப்பிடணும்ன்னு நான் வந்து யோசிப்பேன் எனக்கு இந்த கல்வெட்டில் நிறைய ஆர்வம் இல்லை அவங்க வா வாழ்கை வரலாறை வந்துட்டு அந்த கல்வெட்டில் பொறித்து இக்காலம் வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா அதே மாதிரி நம்மளோட வாழ்கை அந்தளவுக்கு வரலாறாகவே இல்லைனாலும் நாம் மறுபடி எடுத்து பார்க்கும்போது என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியணும் இந்த தேதி இது என்ன நடந்துச்சு அது ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் வந்துட்டு எனக்கு இந்த எழுதுற பழக்கம் வந்து எங்கள் அண்ணன்கிட்டேருந்து தான் வந்துச்சு